நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பண்டிகை கொண்டாடுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் கொண்டாடுவது பொங்கல் தீபாவளி ரம்ஜான் பக்ரீத் புனிதவெள்ளி கிறிஸ்மஸ் இதில் வந்து பொங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நாள் கொண்டாடுவாங்க அது ஃபர்ஸ்ட்டு போகி அது வந்து எதுக்கு கொண்டாடுறாங்கன்னால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க பழைய வேஸ்ட்டு பொருள் பொருள் குப்பை துணியெல்லாம் கொளுத்திவிடுவாங்க ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா பெரும் பொங்கல் தை மாசத்தில் முதல் நாள் சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க மூணாவது நாள் மாட்டுப்பொங்கல் மாடுகளை எல்லாம் குளிக்க வச்சு மாட்டு கொம்புக்கு கலர் அடிச்சு பலூன் கட்டி மாடுக்குன்னு படைப்பாங்க நாலாவது நாள் காணும் பொங்கல் இது வந்து நகரத்தில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய் கொண்டாடுவாங்க கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிடுவாங்க கிராமத்தில் சின்ன சின்ன பசங்கள் பெரியவர்களுக்கும் ஒரு விளையாட்டு போட்டி மாரி வச்சு அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு மாதிரி கொடுப்பாங்க இதுதான் காணும் பொங்கல் இது வந்து ஒவ்வொரு மாநிலட்டும் ஒவ்வொரு பேரால் கொண்டாடுறாங்க கேரளா கர்நாடகா தெலுங்கானாலையெல்லாம் மகர சங்கராந்தி சொல்லுவாங்க பஞ்சாப்பில் லோரி ஆந்திராவில் பேடா பண்டுங்கா அப்படின்னு சொல்லுவாங்க தீபாவளி வந்து தீபாவளி பார்த்திங்கன்னா கூட இந்தியாவில் கொண்டாடுற ஒரு பண்டிகை தான் அதோடய சிறப்புன்னு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து எண்ணெய் வச்சு எல்லோரும் குளிச்சுட்டு அப்புறம் சாமிக்கி படைச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு வெடிப்பாங்க அப்புறம் வீட்டில் செஞ்ச பலகாரம் இனிப்பு இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்து அந்த தீபாவளியை கொண்டாடுவாங்க கிஸ்மஸ் பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் கொண்டாடுறது இது வந்து கிஸ்மஸ் மொதல் நாள்லருந்தே கொண்டாடுவாங்க கிஸ்ம அந்த கிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டு சின்ன சின்ன பசங்களுக்கெலாம் கிஃப்ட் கொடுப்பாங்க அப்புறம் அந்த நைட்டு பன்னெரெண்டு மணிக்கு ப்ரேயர் பண்ணி அப்புறம் மறு நாள் பார்த்தா கேக் வெட்டுவாங்க இதே கிஸ்மஸ் பண்டிகைன்னு சொல்லுவாங்க